இப்போ கடலுார் டிஸ்டிக்குனு பார்த்திங்னாலே க கொட்டைகளுதான் பேமஸ் கடலுார் டிஸ்டிக்கு அப்படி லோக்கலில் கொட்டை வாங்கி அதை பய அதை வேகவிச்சி அதில் இருக்கிற பயிர எ அதை உடச்சி அதில் இருக்கிற பயிரை எடுத்து திரும்ப அதை உறித்து அதில் இருக்கிற சுத்து மரையெல்லாம் பொறுக்கி அதை கிரேடு பிரித்து அதை கிரேடில் அதிலேயும் நிறைய ரகம் இருக்குது டூ ஃபாட்டி இருக்குது த்ரீ டுவென்டி ஃபோர் டுவென்டி இப்படிலாம் நிறைய ரகம் இருக்குது அதை எடுத்து இடைத்தரகர் மூலமாக இன்னொரு ஒருத்தவங்கக்கிட்ட கொடுப்போம் அவங்க இன்ன இதை போல் மாறி மாறி அதர் ஸ்டேட்டுக்கு போகும் இதுவே அதர் ஸ்டேட்டில் இருந்து கண்டெயினரில் கொட்டையை எங்கள் எங்கள் நாங் எங்கள் நாட்டுக்கு வரவச்சு அதிலேயும் நிறையா ரகம் இருக்குது அதைவந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து வர்றதுனால அதை நாங்கள் வந்து எம்போட்டு கொட்டணு சொல்லுவோம் அந்த ப அதில் கொஞ்சம் வந்து நிறைய புள்ளி குத்தல்லாம் வரும் அதனால அந்த ப அதை வந்து அதில் என்னென்ன பிரிப்போன்னா பி பீஸ் பிரிப்போம் ம பத்த சொத்தை இது எல்லாம் பிரிப்போம் இதில் யார் யாருக்கு என்னென்ன பயிரு வேணுனு கேட்குறாங்களோ அதெல்லாம் லுாஸ்ஸில் கொடுப்போம் இதுலேயும் மொத்தமாக வேணுன்னு கேட்டாங்கனா மூட்டக்கணக்கில் வேணுன்னு கேட்டாங்கனா மூட்டையாக கொடுத்து அதை இடைத்தரகர் மூலிமா அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பி நாங்கள் காசே வாங்கிப்போம்